நான் மாரத்தானெலாம் எதுவும் ஓடுனது கிடையாது ஆனால் எங்கள் பெரியம்மா ஊர்ல வந்து நெடுந்தூரம் நாங்கள் வந்து நடந்து போய்யிருக்கோம் ஒரு கோயிலுக்கு அம்மா மச்சினு சொல்லி தேனி மாவட்டத்துக்கிட்ட இருக்குது மஞ்சுளா ராணேல இறங்கி அப்படியே உள்ள நடந்து போகணும் ரொம்ப நல்லா இருக்கும் அது இன்று வரைக்கும் நான் சின்னப்பிள்ளையில போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலியோடு எங்கள் பெரியம்மா நான் எங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் சிஸ்டர்ஸ் எங்கள் ப்ரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போனதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை நான் மறக்கவே மாட்டேன் ஜாலியாக பேசிக்கிட்டே நிறையா அருவிகள் ஊடால வரும் ஆறு மாதிரி இருக்கும் தேனினாலே எவ்வளோ பச்சை பசுமையான ஊர் தான் அங்கே வந்துகிட்டு நம்ம நடந்து போகிறது எப்படியும் வந்து அஞ்சு இடத்துல ஆறு ஓடும் அது எல்லாத்துலையும் அப்படி முங்கி எழுந்திரிச்சி அதாவது நம்ம கணுக்கால் வரைக்கும்தான் இருக்கும் ரொம்பலாம் இருக்காது நம்ம மேலே வரைக்கும் இருக்கும் ரொம்ப முங்குகிற அளவுக்கு இருக்காது தண்ணி ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு போனோம் அந்த கோயில்ல சாமி கும்புடுறதுக்காக தான் போனோம் அந்த அந்த பயணத்தை வந்து இன்று வரைக்கும் என்னால் மறக்க முடியாது அங்கே ரொம்ப இயற்கையோடு இருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா ரிட்டன் வர்றப்போ செம்ம மழை செம்ம ஜாலி இவ்வளோ நான் என் லைஃப்ல வந்து இன்றுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு மழையில நனைஞ்சதே கிடையாது அதாவது கிட்டத்திட்ட ஒரு ஃபை அவர்ஸு ஃபை அவர்ஸாக மழை எல்லா இடத்துலையும் எல்லா மரங்கள்லையும் அந்த தண்ணி நிற்கிறது மரத்தை ஆட்டி விட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக நடந்து வந்தோம் அந்த மழையோட மழையா நனைஞ்சி வீட்டுக்கு வரப்போலாம் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு நடந்த தூரமே எனக்கு தெரியலை கால் வலிக்கலை அப்போ நான் ஒரு ப டென்த்து ஸ் டென்த்து லவென்த்து தான் படிச்சிகிட்டுருந்தேன் அப்போ வந்து ரொம்ப அந்த பயணம் வந்து என் லைஃப்ல இன்று வரைக்கும் இப்போ என் ஏஜ் தேர்ட்டி ஆகுது இன்று வரைக்கும் அதை என்னால் மறக்க முடியாது என் பிள்ளைங்ககிட்ட கூட ஷேர் பண்ணுவேன் அப்படி போனதை இப்படிலாம் என்ஜாய் பண்ணி போனோம்னு சொல்லிகிட்டு அங்கெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்ககிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி பயணம் திருப்பி கிடைக்காதான்னு நிறையா நாள் நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த குழந்தையில நம்ம வந்து அந்த டீனேஜ்ல சந்தோஷப்பட்டது வந்து எல்லாருக்குமே ஒரு முமெண்ட்டம் தான் அந்த பயணம் நடந்து போனது ஏன்னா நம்ம நம்மளாக இருப்போம் அப்போ ஸோ அதனால் அந்த நல்லாயிருந்துச்சி அந்த பயணம் திருப்பி அது எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்